பசுமையான ஒரு நினைவு அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா இருக்குதுங்க அதில் முக்கியமானதுனால் கோயில்ல வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நல்லா இருக்குது உங்கள் அண்ணா உங்கள் அண்ணனை மாதிரியே பாடுற நல்லா இருக்குது உங்கள் அண்ணனுக்கே நீ போட்டியாக வந்திடுவ போல அப்படிலாம் சொல்லியிருக்காங்க எங்கள் அண்ணா நல்லா பாடுவாங்க அவனை மாதிரியே நீயும் பாடுற அப்படின்னு சொல்லம்போது கேட்கும்மோதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் அவன் வாயில் இருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லம்போதுலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அவன்லாம் சொல்லவே மாட்டான் எப்பையாவது தான் சொல்லுவான் அதுனால் சொல்லம்போதுலாம் கேட்கும் போதுலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவன் வந்து சொல்கிறது கேட்கலாம் ரொம்ப அரிது தான் அதெலாம் ரொம்ப அரிது தான் நான் வந்து அதுவும் இல்லாமல் இங்கே பள்ளிலெலாம் எல்லா இதிலே பிரேயர் இதிலலாம் நாங்கள் தான் பாடுவோம் எல்லா இதிலையுப்ப இப்போ நாங்கள் தான் பாடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் பள்ளியிலலாம் நல்லா இருக்கும் கல்லூரி வந்தக்கப்புறோம் அவ்வளோக்கா நான் இது பண்ணுறதில்ல ஆனால் வலைய தளங்களில் நிறைய போடுறேன் நான் அந்த மாதிரி பாட்டு பாடி போடுவேன் அந்த போட்டிலெலாம் கலந்துக்கிட்டு அப்படி போடுவேன் அப்பறம் கால கல்லூரியில ஏதாவுது வச்சாங்கன்னா அங்கே பாடுறது அந்த மாதிரி விஷயோலாம் பண்ணுவேன் அது மாதிரி பசுமையானதுலாம் நிறையா இருக்குது சாவல்னு பார்த்திகங்னா வந்து எனக்கு க அந்த சரிகமப அப்படி அந்த இதுலெலாம் போட்டி போடுறதெல்லாம் ரொம்ப சவாலான ஒரு விஷயோம் சூப்பர் சிங்கர் அதெலாம் ச அதெலாம் ரொம்ப சவாலான ஒரு விஷயோம் அப்பறம் சூப்பர் சிங்கர் சேலம்னு ஒன்று கலந்துக்கிட்டேன் அதில் பார்த்திங்கன்னா வந்து அதில் நான் கலந்துக்கிட்டப்போ எனக்கு நிறைய விஷயோம் சவாலாக இருந்துச்சு எனக்கு வந்து கற்றுக்க முடியிலை இதையும் அதையும் சரி சமம்மாக இது கல்லூரி விஷயங்கள்லியும் இதையும் அதையும் சரி சமம்மாக பார்த்துக்க முடியிலை அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துடுச்சு நிறைய சவால்கள் இருந்துச்சு என்னோடய இதில் அது அதெல்லாம் மீறி நான் பாடினேன் ஒரு நாலு சுற்று வந்து தேர்வு ஆகினேன் ஆனால் அந்த நாலாவது இதில் வந்து நான் அவ்வளோக்கா இது பண்ண முடியிலை ஏன்னா அது ரொம்ப பழைய பாட்டு பழைய ரௌண்டு பழைய இது வச்சிட்டாங்க அதுலேலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பாடுறதுக்கு அப்பறம் அந்த அந்த பாட்டெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெலாம் ரொம்ப இது தான் பழைய பாட்டில் அதனால் நான் அதெலாம் ரொம்ப கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு அது எனக்கு சவாலாக இருந்துச்சு